ஆ ஹலோ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் மாறன் ஸ்டோர்ஸ் தான் சார் ம் சார் கண்டிப்பாக கிடைக்கும் சார் உங்களுக்கு என்னென்ன ப்ராண்ட் வேணும் சொல்லுங்கள் சார் ம் சரி ஓகே சார் இதெலாம் எப்படி சார் சாஷேவா இல்லை இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு சோப் வேணுமா இல்லை ஷாம்பு வேணுமா எந்த மாரி சொல்லுங்கள் சார்

சோப்பா சார் ம் சரி ஓகே சார் ஹண்ட்ரட் கிராமில் ரெண்டா சார் ம் சரி ஓகே சார் ஆ ரெண்டு லிட்ரு எப்படி சார் சிங்கிள் பேக்கா இல்லை டபுள் பேக்கா சார் சார் டபுள் பேக் ஆ ஓகே சார் சார் அப்புறம் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் சார் நம்பர் டொண்ட்டி எயிட் ம் ஓகே சார் ம் ஓகே சார் ம் சரி ஓகே சார் சார் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சார் நோட் பண்ணிக்கிறோம்

ஓகே சார் சார் நான் உங்களுக்கு வந்து க்ரோஸரிஸ் ஐட்டம் எல்லாம் மளிகை ஜாமான் எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸ் நம்ப கடையிலையும் இருக்குது சார் எல்லாத்துக்கும் ஆ டெலிவரி ஆப்ஷன் உண்டு சார் நீங்கள் எப்போ வேணாலும் எது வேணாலும் கால் பண்ணி கேட்கலாம் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஸ்டோர் இயங்கும் சார் ம் சரி ஓகே சார் சார் நீங்கள் எப்படி சார் நீங்கள் உங்கள் பேமெண்ட் எப்படி சார் நெட் பேமெண்ட்டா இல்லை கேஷ் ஆன் டெலிவரியா சார் ம் கேஷ் ஆன் டெலிவரியா சார் ஆ ஓகே சார் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணும்போது நாங்கள் கால் பண்ணுறோம் நீங்கள் கீழே வந்து ரீ வந்து ரிஸீவ் பண்ணிங்க சார் ம் ஓகே சார் தேங்க்ஸ் சார் சார் இந்த ஆட்ரு வந்து உங்களுக்கு எப்போ சார் தேவை இந்த ஆட்ரு எப்போங்க சார் உங்களுக்கு தேவை இன்னிக்கா சார் ம் சரி ஓகே சார் கண்டிப்பாக தேங்க்யூ